எனக்கு பிடித்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா தினத்தந்தி தினத்தந்தி அப்படின்னா நான் சின்ன வயதுலருந்து எங்கள் அப்பா பேப்பர் வாங்குவார் அந்த பேப்பரை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிப்பார் அந்த பேப்பரை படிக்கும் போது அவர யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அந்த பேப்பரை வந்ததுலேருந்து ஃபஸ்டு படித்து முடிச்சிட்டு தான் அந்த பேப்பரை வைப்பாரு நம்ம போய் நடுவில் பேப்பர் எடுத்தமுன்னா கூட விடு விடு ஃபஸ்டு பே நான் முடிச்சுர்றேன் அப்புறம் நீங்கள் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அதில் வந்து நியூஸ்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா அதுலேருந்து நான் டெ அதை எப்போவுமே அப் அதிலேருந்தே நான் டெய்லி பேப்பர் பார்ப்பேன் எனக்கு வந்து ராசி பலன் பார்க்குறது அதில் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எந்த பேப்பர் நியூஸ் பேப்பர்னு எடுத்துட்டால் எனக்கு வந்து ராசி பலன் ஃபஸ்டு பார்ப்பேன் அடுத்தது தான் ஃபஸ்டு பேஜையே பார்ப்பேன் அதே போல் ஒவ்வொரு பேஜஸ்லேயும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டான நியூஸ் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டான நியூஸ் வந்து நாம் நியூஸ் அப்படின்னாவே ஒரு கேதரிங் அப்படின்னு தான் கே கேதர் பண்ணுறதுனு தான் அர்த்தம் அந்த நியூஸ் கேதர் பண்ணும் போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஓம் ஓ நாம இன்றைக்கி இப்போது நம்ம இன்னொரு நாளைக்கு இது ஒரு படிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த பேப்பரில் படித்தோம் அப்படிங்குற ஒரு நியாபகம் வரும் அதனால நான் நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி தந்தி டெ தினத்தந்தி பேப்பர் வந்து நான் ரெகுலராக படிப்பேன் நான் இன்னமும் படிச்சிட்டு தான் இருக்கேன் தினத்தந்தி பேப்பர் மட்டும் நான் இன்னமும் படிச்சிட்டு தான் இருக்கேன் தினத்தந்தி பேப்பர் நான் இப்போ கொஞ்சம் நாளாக பேப்பர் வாங்கிறத விட்டுட்டேன் இருந்தாலும் ஆனால் எனக்குன்னு நான் வெளியே போகும் போது தினத்தந்தி பேப்பர் பார்த்தேன் அப்படின்னா வாங்கி படிச்சிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அது இன்னமும் அதே மாதிரி நான் சின்ன குழந்தையில இருந்து இருந்த எப்படி இருந்ததோ அதே போல் தான் அந்த பேப்பர் இருக்குது அதனால நான் வந்து அந்த பேப்பர் நான் கண்ணுலேன்னு பார்த்துட்டேன் அப்படின்னா மிஸ் பண்ண மாட்டேன் அதே போல் ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பரில் வர்கிறத பார்க்கும் போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்மளும் ஒரு நமக்கு ஒரு நியூஸ் பிளஸ் வந்து ஒரு அனுபவமும் அதில் இருக்குது அந்த அனுபவத்தை வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்